ஹலோ யார் கால் பண்ணுறது ஆ வணக்கங்க நீங்கள் யார் ஆமாம் ம் சொல்லுங்கள் ம் ம் ம் ம் ஆ ஆ சரி ம் ம் ம்

சரி ரூ ரூம் சைஸ் எவ்வளோ வருங்க ம் ஆறுக்கு ஆறா சரி சரி ஏற்கனவே இருக்கிறது

ஏற்கனவே என்ன இருக்குது அது உள்ளே ம் பழ ஆ ம் ம் வாட்டர் அதுதான் வாட்டர் லைன் எல்லாம் சரியில்லைங்களா அதெல்லாம் டேமேஜ் ஆகிடுச்சா ம் ம் ம் ம் ம் உள்ளே வெஸ்டன் வெச்சுட்டுங்களா உள்ளே ம் ம் ம் ம் ஆ ம் ஒரு ஆய ஆயிரம் செங்கல் போட்டுருங்க லேட்டஸ்ட்டாக உள்ளே அது உள்ள தரையெல்லாம் போட வேண்டியதாக வரும் டைல்ஸு தரைக்கு வேண்டிய அந்த ஸ்கொயர் ஃபீட்டுக்கு அந்த மாதிரி டைல்ஸு மணல் சிமெண்ட்டு எல்லாம் ஒயிட் சிமெண்ட் எல்லாம் வேணும் தோராயமாக ஒரு ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்கி ஆகுங்க டென் தௌசண்ட் ம் ம் ம் ஒரு இ ஒரு நாலு நாள் ஒரு நாலு நாளில் முடிச்சுடுவோங்க ஒரு கூலியாளுங்கள் ரெண்டு ஆள் வருவாங்க ஒரு ஹெல்ப்பரு ஒரு மேஸ்திரிங்க அதுவரைக்கும் ம் அவ்வளோ ஆ அவங்க ஆள் மட்டும் அனுப்புவாங்க அவரே மேஸ்திரிக்கே எல்லா வேலையும் தெரியும் பட் நீங்கள் அவர் கிட்டே ஐடியா சொன்னீங்கன்னால் அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாமே ஆல்ட்ரேஷன் பண்ணி கொடுத்துருவாரு ம் சரிங்க வரேன் சரி அடுத்த வாரத்தில் வர சொல்கிறேங்க ம் ம் சரி